எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ் தான் வச்சுருக்கோம் எங்களுக்கு ஆசை என்னான்ட்டுனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியலை அதில் வந்து ரொம்பவே பெயினாக இருக்குது இப்போது வந்து புல்லெட்டு வாங்கணும்னா இப்போது நாங்கெல்லாம் சென்னை அடிக்கடி சுற்றுலா போயிட்டு வரோம் அதில் ப ரொம்ப நேரம் பஸ்ஸுலலாம் குழந்தைங்கெல்லாம் அப்படி கூட்டி போக முடியலை இப்போ பைக்குனால் நம்ம கொஞ்சம் அங்கே அவங்கவுங்களுக்கு பிடித்த பிடித்த மாதிரியும் குழந்தைங்கள கூட்டி போகறதுனால ஒரு நிறுத்தி எதுவேனோல் சாப்பிட கொடுத்து அவங்கள உட்கார வச்சு இட்டுன்னு போகமுடியுது அதனால வந்து பைக்கு தான் ரொம்பவே எங்கள் வீட்லேயும் ஆகட்டும் எங்களுக்கு ஆகட்டும் ரொம்பவே நல்லதுன்ட்டு வாங்கணும்னு ஒரு ஆசை அதுதான் இந் அந்த பைக்கு புல்லெட்டு வாங்கணும்னு ஒரு ஆசை அது கொஞ்சம் இப்போதைக்குக் கஷ்டத்துல இருக்கோம் கண்டிப்பாக வாங்கினோம்னா அது கொஞ்சம் ரொம்பவே சுற்றி பார்க்கறதுக்கோ மற்றதுக்கோ எல்லாமே நல்லா இருக்குன்னுட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் நான் ஒரு பெரிய நினைவாக இருக்கார் எங்கள் வீட்லேயும் வா வாங்கிட்டோம்னால் கண்டிப்பாக நாங்கள் வெளியில் போகணும்னு ஒரு ஆசையோடு இருக்கோம்